முதியோர்களை பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து யாருமே அவங்களை மதிக்கவே மாட்டுறாங்க வயது ஆகிடுச்சின்னாலே அவங்களை வந்து விட்டுடுறாங்க இப்போ அவங்கள வந்து தொந்தரவாகவே பார்க்க ஆரம்மிச்சிடுறாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முதியோர் இருக்கிற வீட்டுலலாம் வந்து எப்பவுமே சண்டை அதல்லாம் இருக்கவே இருக்காது இப்போலாம் வந்து முதியோர் இல்லாததால் வந்து அந்த வீட்டில் நிறைய சண்டை வருது இப்போலாம் புதுசாக மேரேஜ் ஆனவங்களாம் ஈசியாக அவங்க டிஸிசன் மேக் பண்ணிவிட்டு போயிடுறாங்க டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க ஆனால் முதியோர் இருந்தாங்கன்னால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க இதலாம் வேணாம் இதலாம் தப்பு இப்படிதான் நம்ம நடக்கணும் அதலாம் வந்து அவங்க சொல்லித் தருவாங்க அதே மாதிரி அவங்க வந்து அவங்க பேர பசங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து இப்போ இந்தக்காலத்தில் வந்து முதியோரை வந்து வேறு வீட்டில் அனுப்புறதால் அவங்கள துரத்தி விடுறதால அவங்களை வந்து அனாதை ஆசரமத்தில் வந்து சேர்க்கறதால இந்த மாதிரி வந்து பசங்களுக்குனு ஒரு சின்ன அந்த சின்ன பசங்களும் அந்த கைடு லைன் இல்லாமல் அந்த அவங்க பேரண்ட்ஸுக்கும் சண்டை வந்தால் ஈசியாக டிவோர்ஸ் பண்ணிவிடறாங்க இதனால் நிறைய ப்ராப்ளம் வருது அதே மாதிரி வந்து அவங்க சமூகத்துக்கும் போகும் போது இப்போ பஸ்ஸில் ஏறும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லை இப்போ பஸ்ஸில் ஏறினாலும் அவங்களுக்கு சீட்டுக்கு வயதானவங்க அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எண்ணமும் இருக்க மாட்டுது சின்ன பசங்களாம் வந்து உட்காந்துக்குறாங்க அவங்க நிற்கட்டும் நம்ம உட்காரணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்துட்டு இருக்காங்க இதல்லாம் பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி வந்து டிரைவர்சும் கண்டெக்டரும் வந்து அவங்களை வந்து இளக்காரமா நவுந்து போ அப்படி இப்படினு ஒரு இளக்காரமா அந்த வேர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிடலில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கனா ஹாஸ்பிடலில் போகும்போது நிறைய வந்து நோயாளிங்கள்லாம் இருப்பாங்க அதுலேயும் வயதானவங்கதான் அதிகமாக போவாங்க அங்கேயும் வந்து ஒரு சில பேரால் வந்து ஈசியாக வந்து அந்த சிஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்களை வந்து ஒரு மாதிரி சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க இதல்லாம் வந்து தவிர்க்கணுனால் வந்து இந்திரா காந்தி இந்திரா காந்தி தேசிய முதியோர் அவங்க தான் திட்டம் மூலமாக வந்து அவங்க வந்து நல்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அவங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும் அவங்களை நிறைய திட்டம் முதியோர் திட்டத்தலாம் அவங்களாம் கொடுக்கறாங்க மாதம் ஆனால் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கெலாம் கொடுக்கறாங்க அது எப்படி நம்ம அவங்களுக்கு வாங்கி தரணும் அது மூலமாக ஒரு கிளப் வந்து லைன்ஸ் கிளப் மூலமாக அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் மக்களுக்கு அந்த வயதானவங்கள வந்து ஜாயின் பண்ண வச்சு அவங்க அந்த ஆயிரம் ரூபாய் வந்து அவங்க வந்து வாங்கி தராங்க இது மாதிரி நிறைய கிளப்ஸ் விழுப்புரத்தில் இருக்குது அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அந்த சம்மர் சீசனு அந்த விண்டர் சீசனு அவங்களுக்கெலாம் டிரஸ்லாம் கொடுக்கறது அந்த திருவிழா டைம் அந்த மாதிரி டைம்லாம் அவங்களுக்கு டிரஸ் சாப்பாடு எல்லாம் அவங்களாம் வாங்கி கொடுக்கறாங்க இந்த மாதிரி கிளப்ஸ் எல்லாம் இதலாம் வந்து நான் வந்து பார்க்கறேன் இந்த மாதிரி விழுப்புரத்தில் நடக்குது இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்குது இந்த கிளப் மூலமாக எல்லாம் தெரிஞ்சுக்கறேன்